ஆ சொல்லும்மா பே யாரும்மா நீங்கள் பேரு என்ன ஓகே என்ன என்னம்மா ஆச்சு சொல்லு எங்கே மிஸ் பண்ண ரிப்போர்ட் பண்ணீயா ஆஃபீஸில் ஓகே நீ வந்து என்னை பாரு உன்னோட டீடைல்ஸெல்லாம் கொடு நாங்கள் வந்து தேடி பார்த்துட்டு இல்லைன்னா நியூ ஐடி கார்டுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறோம் ஓகேவா